நம்ம வாழ்க்கைத்தரம் உயரணும்னால் நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம நல்லவிதமாக வேலை செய்ய முடியும் நல்லா சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை மேம்படுத்த முடியும் நம்ம ஒட்டு மொத்த வாழ்க்கைக்கும் வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படினா நம்ம உடம்போட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போக வீட்டுக்கு வர நம்ம சாப்பிட தூங்க ரொட்டீனாக இந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் பற்றாது அதுக்கு என்ன அப்படினா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படினா நம்மளோட விளையாட்டு ரொம்ப முக்கியம் நம்ம விளையாட்டு விளையாடுறதுனால வந்து நம்மளோட உடம்பில் இருக்கிற வியர்வையெல்லாம் வெளியே வரும் வெளியே வரையில் அந்த கெட்ட நீர் எல்லாம் வெளியே ஆட்டப்படையில் வந்து நம்மளுக்கு உடம்பே ஒரு எனர்ஜியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து விளையாண்டுட்டு நம்மளோட வேர்வையெல்லாம் வெளியில் போய் நம்ம வீட்டில் வந்து நல்லா குளிச்சுட்டு நம்ம நம்ம நம்ம இருந்தோம் அப்படினாவே நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு ஃபிரெஷ்ஷாக இருக்குது அப்படினு கை கால் வந்து நல்லா ஓடி ஆடி திரிஞ்சால்தான் வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது சாப்பிட்றது போவது வர்றதுமாக இருந்தால் அப்படினா உடம்பு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இக்கட்டு மாதிரி இக்கட்டு புடிச்ச மாதிரியே இருக்கும் அதே சமயம் விளையாண்டு நம்மளோட வியர்வையெல்லாம் வெளியில் போய் ஓடி ஆடி வந்து யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து நம்ம மேம்பாடாக அடைய முடியும் அதனால வந்து நம்ம வந்து ஒட்டு மொத்த வளர்ச்சியையும் நம்ம வாழ்க்கை தரத்தில் முன்னேறணும் அப்படினா விளையாடுகிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் அதனால வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்ல விதமாக வேலைக்கு போக முடியும் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக விளையாட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி விளையாட்டு முக்கியம் அப்படிங்கிறத விட விளையாட்டுனால் வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாகுது உடம்பு ஆரோக்கியமாகிறதுனால வந்து நம்மனால் பாடுபட முடியுது நம்மனால் பாடுபடறதுனால் வந்து நம்மளோட வாழ்க்கைத்தரம் தானாக உயரும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து